பொதுவாகவே நம்ம தமிழ் மொழியை வந்து ரேடியோலேயோ டிவிலேயோ செய்தித்தாள்லேயோ இல்லை பத்திரிக்கையிலேயோ எப்படி யூஸ் பண்ணுவாங்கனா முதல்ல ரேடியோவில் நம்ம வந்து முதல்ல ஆரம்பிக்கிறது நம்ம தமிழ் மொழியாக தான் இருக்கும் வணக்கம் அப்டிங்கிற ஒரு இன்ரோடக்ஷனை கொடுத்து தான் அந்த ரேடியோவையே ஆரம்பிப்பாங்க சூரியன் எஃப்எம் அந்த மாதிரியான தொலைக்காட்சி அந்த மாதிரியான்னைய எஃப்எம்மு இப்போ வந்து ரேடியோவில் ஓடுது அதுலியுமே காலை வணக்கத்தை தொடங்கிவிட்டு தான் தமிழ் மொழியை ஒரு தமிழ் மொழியை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தான் அந்த எஃப்எம்மையே ஆரம்பிப்பாங்க இது தமிழ் மொழியை வந்து ஒரு டிஃப்ரண்டாக பயன்படுத்துகிற ஒரு முறையாக இருக்கும் டிவியில் இந்த ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும் இல்லை மக்களுக்கு எதாச்சும் சொல்கிறதா இருக்கட்டும் அதை வந்து தமிழ் மொழியில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதாவது ஃபைட் சீன்ஸில் அந்த ஃபைட்டுக்கு நிகரான இல்லைனா ஃபைட் சீன்ஸுக்கு அந்த ஃபைட் சத்தத்தை விட அந்த தமிழ்மொழியை வந்து அந்தளவுக்கு கேக்கிற மக்களுக்கு தெரிவிக்கிற மாதிரியும் கேக்கிற மாதிரியும் பயன்படுத்தியிருப்பாங்க செய்தித்தாள்லேயே கொட்டழுத்தில் நம்ம வந்து பாத்திருப்போம் தினத்தந்தி வெள்ளிமலர் இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான நியூஸ் பேப்பர்லேயே நம்ம தமிழ் மொழியை தான் போட்டுருப்பாங்க தமிழ் மொழியை வந்து அதுலேயே வந்து வணக்கம் இல்லைனா அந்த தலைப்புச்செய்தியை போட்டு தான் ஆரம்பித்திருப்பாங்க பத்திரிக்கையில் கூட இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபங்ஷனுக்கான பத்திரிக்கையாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு முக்கியமான பத்திரிக்கையாக இருந்தாலும் சரி அதில் கூட தமிழ்மொழியை டிஃப்ரண்டான ஒரு டிசைன்லேயோ இல்லை ஒரு கிராஃப்ட்லேயோ தமிழ்மொழியை புதுப்பித்து அந்த தமிழ்மொழியை வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க அது நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க ஊடகங்களில் கூட விதவிதமான மொழி விதவிதமான டிசைன்ஸில் மக்கள் பார்த்துக் கவரக்கூடிய அளவில் அந்த தமிழ் மொழியை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க டிவியில் ஒவ்வொரு டிவியில் இந்த விஜய் டிவி ஸ்டார் டிவ் விஜய் டிவி அதுக்கப்புறம் சன் டிவி இப்படின்னு தமிழ் பேரை வெச்சி இந்த தமிழ் பேர் வெச்சே இந்த டிவியை வந்து யூஸ் பண்ணுறதுங்க பயன்படுத்துறதினால தமிழ்மொழியை வந்து இன்னும் சில பேர் இன்னும் சில நாடுங்க நாட்டு மக்கள் வந்து சன் டிவி விஜய் டிவி கே டிவி அப்பிடிங்கிற அந்த தமிழ் பேரை பயன்படுத்துறதினால அந்த தமிழ் வந்து நல்லா கற்றுக்கவும் செய்கிறாங்க யூஸ் பண்ணவும் செய்கிறாங்க